நான் எடுத்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு புகைப்படம் எடுத்தேன் ரீசண்டாக தான் எடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் டைம்மில் ரெயின் டிராப்ஸ் டைம்மில் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா வச்சிங்களேன் இப்போ நான் இப்போ நான் நிற்கிறேன் மொபைல் வந்து செஃல்பி எடுக்கறோம் எடுக்கக்குள்ளே அந்த சைட்டில் இந்த ரெயின் டிராப்ஸு இல்லை நேச்சுரலு இதெல்லாம் கொஞ்சம் அழகாக தெரியும் நான் இந்த ஃபோட்டோ மட்டும் எடுக்கலை சன்னை டச் பண்ணுற மாதிரி ஃபிங்கர்ஸால் டச் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஃபோட்டோ கூட நான் எடுத்து இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபின்னா ஒரு தனி அடையாளோம்தான் நல்லாருக்கற ஃபோட்டோவையும் நல்லா இல்லாத ஃபோட்டோவையும் நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கிறது டிசைனிங் ஒர்க்கு நிறையா இருக்கு ஒர்க்கு எல்லாம் டிசைனிங் ஒர்க்கு நேச்சுரல் பிளேஸில் ஃபோட்டோ எடுக்கிறது சன்னை ரீச் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ இதுமாரி ரொம்ப இம்பார்ட்டன்ணான ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ பிக்சர் நல்லா இருக்கும்